எனக்கு ரொம்ப பிடித்த பருவம் அப்படின்னா வந்து இந்த கல்லூரி காலங்கள் பதினெட்டு டூ இருபத்தி மூணு வயது அந்த டைமில் வந்து எனக்கு ரொம்ப நான் ஸ்டடீசில் நல்லா கான்செண்ட்ரேட் பண்ணுவேன் எக்ஸ்ட்ரா கரிகுலர் ஆக்ட்டிவிட்டிஸ் நான் டான்ஸ்ஸு ஸ்பீச்சு செஸ்ஸு இது எல்லாத்திலயுமே ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக நிறைய காம்ப்படிஷன் போவேன் ஊருக்கு போவோம் டூர் போவோம் ஜாலியாக இருக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் அது பெரிசா ஒரு மைண்டில் இருக்காது அப்புறம் ஃபிரெண்ட்ஷிப்லாம் சூப்பராக இருக்கும் நல்லாயிருந்துது அந்த பதினெட்டு இருபத்தி மூணு அப்படிங்கிறது அப்புறம் நான் ஒர்க் பண்ண டைம் கூட ரொம்ப ஒரு ஹேப்பியாக இருந்துச்சு ஏனால் நம்மளுடைய ஓன் ஏர்னிங் அப்படிங்கிறனால ஸோ அந்த எயிட்டி டூ டுவெண்ட்டி த்ரீ ஐ என்ஜாய்ட் அ லாட் அதே மாதிரி குட் எக்ஸ்பீரியன்ஸ் அதுதான்